ஹலோ மெடிசன் ஷாப்பா ஆ ஓகே நான் வந்து ஃபேஸ் ப்ராடெக்ட் வாங்கணும் நான் வந்து என்னுடைய ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின்னு ஆ ரொம்ப ட்ரை ஸ்கின்னும் கிடையாது ஆயில் ஸ்கின் கிடையாது நார்மல் நார்மல் ஸ்கின்னு ஓகேயா இதுக்கு வந்து எனக்கு என்னன்னால் ஆலோவேரா ஜெல் ஃபர்ஸ்ட்டு வேணும் ஆ அது என்ன ப்ரேண்டட் இருக்குது உங்கள்கிட்ட ஓ அப்படியா அது வந்து எல்லா ஸ் ஆல் ஸ்கின்ஸ் செல்ஸ்ஸுக்கும் ஒத்துக்குமா ம் ஓகே ம் ம் ம் ம் ஓகே இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரியா ஃபேஸ் அப்பப்போ வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகுது ரொம்ப ஆ ஒரு மாதிரியா வரவரன்னு இருக்குது ஆ ஸோ ஆலவேரா ஜெல் போட்டோம்ன்னால் கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ளியராக இருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அதுதான் வாங்கலாம்ன்ட்டு ம் ஓ ஃபேஸ்பேக் ஃபேஸ்பேக்ன்னா எப்படி எனக்கு என்ன யூஸ் எப்படி யூஸ் பண்ணணும் ஆ ஆமாம் ஆ ஓகே முல்தானி மெட்டி எதோடு கலந்து ம் எதோடு கலந்து நம்ம அதை போடணும் ரோஸ் வாட்டர் ம் ஓகே எவ்வளோ ஃபைன்ஸ் ம் ம் ஆ ஓகே மேம் வேறு வந்து ரோஸ் வாட்ரு ரோஸ் வாட்ரு இருக்கா

சோப்பு சோப்பு என்ன என்ன இருக்கு என்ன ஃப்ளேவர் என்ன யூஸ் பண்ணி இது பண்ணுறீங்க

ம் ஆ ஓகே மேம் ஆ ஆ குக்கும்பர் அந்த மாதிரி சோப்பு ஆ ம் ஓகே சோப்பு இருக்குது ஆ ஆ ஆ ஆ ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே அதில் ஆ ஆ ஓகே ஆ ஓகே மேம் ஓகே பப்பாயா சோப்பு நான் எடுத்துக்கிறேன் ம் இது ஃபேஸுக்கு லிப் வந்து லிப்பாம் இருக்கா ஓ நீம்ஃபில் லிப்பாம் கிடையாது ஹேர்க்கா ஆ ஓகே

டெலிஸ்ஸா ஆ ஆ ஹேர் வாஷ் ஹேர் வாஷ்ஷா இப்போ ஹேர் ஆயிலா நீங்கள் எப்படி சொல்றிங்க ஹேர் வாஷ்ன்னால் அது எப்படி நான் ஹேர் வாஷ் பண்ணுறது அப்ளே பண்ணிட்டு ஷாம்ப் போட்டு குளிக்கணுமா

ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே வாங்கிக்கிறோம் ஆ எது எனக்கு வந்து பப்பாயா சோப்பு ம் ஹிமாலயா ஆலோவேரா ஜெல்லு ஆ அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் சொன்னிங்கள்லை அது ஒன்று அதுக்கப்புறம் முல்தானி மிட்டி வந்து ஃபேஸ் பேக் சொன்னிங்கள்லை அது அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் எனக்கு ஏன்னால் முடி வந்து ரொம்ப திக்காக இருக்காது இடைல இடைல கேப் இருக்கும் அதனால் அந்த ஆயில் யூஸ் பண்ணிணா நல்லா முடி க்ரோத்தாக இருக்கும்லை ஆ ஓகே அதனால் அந்த ஆயில் வாங்கிக்கிறேன் ம் இதெல்லாம் வந்து நம்ப ஆ இந்த வின்ட்டர் சீசனில் யூஸ் பண்ணலாமா இந்த ப்ராடெக்டெலாம் ம் ஓகே இது எல்லாம் வாங்குறோமே நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுக்குவீங்களா எல்லாம் சேர்த்து ம் ம் ஆ ஓகே